தூத்துக்குடி எடுத்துக்கிட்டால் படிமயம் மாதா சர்ச்சு அப்பறம் அங்கே உள்ள பீச்சு இன் அப்பறம் இன்னும் ஒரு ஒரு சர்ச்சு ரெண்டு மூணு சர்ச்சு இருக்குது அதுவும் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ்ஸு அப்பறம் ஸ்ரீ வைகுண்டத்தை எடுத்துக்கிட்டால் இந்த அது என்ன முருகன் கோவில் அது வே சாரி பெருமாள் கோவில் ஸ்ரீ வைகுண்டத்தில் பெருமாள் கோவிலில் வந்து ஏழு நவ திருப்பதி சொல்லுவாங்களே அதில் வந்து முதல் தளம் நவ திருப்பதிங்கிறது ஸ்ரீ வைகுண்டம் அது மாரி திருச்செந்தூரில் வந்து வள்ளி கொகை முருகன் கோவில் அதுவும் சுற்றுலா தலம் தான் அப்பறம் அந்த அந்த பீச்சு அதுவும் நல்லா இருக்கும் அப்பறம் வந்து கா காயில்பட்டினம் பீச்சு அதுவும் பீச்சு அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா டைம் பாஸ் அது ஈவினிங் டைமில் பசங்களை கூட்டிகிட்டு போகிறது அது ஒரு டைம் பாஸ் அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து